போன மாதம் எங்கள் வீட்டில் உள்ள ஒரு குடும்ப உறுப்பினர் வீட்டு உபயோகப்பொருட்கள் அப்படின்னு போடப்பட்ட ஒரு கண்காட்சிக்கு போயிருந்தார் அப்படி போனவர் வந்து என்ன பண்ணாருன்னா தன்னுடைய வீட்டில் இருக்க கூடிய துணைவியாரோடய வற்புறுத்தலோடய காரணமாக அவர் ஒரு அந்த பிளாஸ்டிக்கில் செய்யப்பட்ட ஒரு தண்ணீர் பிடிச்சு வச்சு புழங்கக்கூடிய ஒரு குடத்த வாங்கிட்டு வந்தார் அப்பிடி ஏன் அதை வாங்கினான்னு கேட்டால் இது வந்து தூக்குகிறதுக்கு தண்ணி தூக்குகிறதுக்கலாம் ரொம்ப சுலபமாக இருக்கிறதாவும் அதை வந்து அடிக்கடி வந்து உடஞ்சி போகாம இருக்கும் அப்படின்கிற காரணத்தை அவங்க சொன்னாங்க ஆனால் அதில் இருக்கிற ஒரு எதிர்மறையான அந்த தகவல்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியலை தெரியாமல் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க இப்போ அதை எல்லோரும் தான் வீட்டில் பயன்படுத்துகிறோம் அதில் என்னென்ன எதிர்மறையானது நமக்கு நடக்குது அப்படிங்கிறத நான் என்னோடய அனுபவத்திலையும் பார்த்துருக்கேன் இப்பவும் அதுதான் நடக்குது அதாவது இந்த பிளாஸ்டிக் குடத்துல தண்ணியை வச்சிங்கனாக்கா அந்த தண்ணியும் அதோடு சேர்ந்து இப்போ அதனுடைய தன்மை மாறுது அந்த தண்ணியில் நான் இங்கே நீங்க சமைக்கிறீங்க இல்லை குடிக்கிறீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா சமைக்கும்போதே அந்த உணவு பொருள்களோடைய அந்த வேக வைக்கிறதுக்காக ஊத்தற தண்ணியாக இருக்கட்டும் இதில் பயன்படுத்தி செய்யக்கூடிய எந்த ஒரு உணவு பொருளாக இருக்கட்டும் அது எல்லாமே வந்து அந்த பிளாஸ்டிக் தன்மையோட சேர்ந்த உணவு பொருளாக தான் மாறுது இந்த குடத்துலருந்து எப்போது தண்ணி பிடிச்சி புழங்குனாங்களோ அப்போயிலருந்தே சாப்பாட்டில் அந்த சுவைங்கிற அந்த இது குறஞ்சி போச்சி அப்புறம் அடிக்கடி வயிற்று உபாதைகள் வர ஆரமிச்சிருச்சு இந்த வயிற்று உபாதைகளுக்கு முன்னாடி பயன்படுத்திக்கிட்டுருந்த அந்த இயற்கை ப ஆன முறையில் தயாரிக்கப்பட்ட அந்த மண் குடத்தில் பயன்படுத்தறாங்க அப்போலாம் இது இல்லை ஆனால் அவங்க அதை கையாள்கிறதுக்கு தெரியாமல் அடிக்கடி உடச்சுடுறாங்கன்ட்டு இந்த பிளாஸ்டிக் குடத்த வாங்கிட்டு வந்து போட்டாங்க அதில் தண்ணி குடிச்சு இது குடிச்சு யாருக்கும் தாகமும் அடங்கலை தாகம் திரும்பவும் வறட்டுதலாகவே இருக்குது உணவு பொருட்கள் சமைக்கும்போதும் அந்த சமையலில் முழுமையடையாமல் அதை சாப்டதுனால் உடலில் எல்லோருக்கும் வயிற்று தொந்தரவுகளும் உடல் உபாதைகளும் நாளுக்கு நாள் அதிகமாயிகிட்டே போகுது இது இந்த பிளாஸ்டிக் குடம் வந்ததுனால் இந்த எதிர்மறையான இந்த விஷயங்கள் நாங்க அனுபவப்பட்டோம்